ஜலதோஷோலாம் பிடிச்சா துளசி ஓமவல்லி ஆடாதொடை அப்படின் சொல்லுவாங்க அதெலாம் போட்டு கசாயம் வச்சு கொடுப்பாங்க அது வந்து சீக்கரமாக குணமாயிரும் நம்ம வந்து காலையில் எந்துருச்சோனையே வந்து வெறும் வயித்தில் ஓமவல்லி துளசி இதெல்லாம் வந்து வெறும் வயித்துல வந்து பிச்சு அப்படே சாப்பிட்டு முழுங்கலாம் அதுவும் ஜலதோஷத்துக்கு நல்லாயிருக்கும் சுக்குமல்லி காஃபி வந்து கொடுப்பாங்க அதுவும் ஜலதோஷத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து கிராமத்தில் நிறைய வீட்டு வைத்தியங்கள் வந்து இருக்கு இந்த கடையில வந்து டேப்லெட் அந்த மாதிரிலாம் வந்து போட்டு இது பண்ண வேணா வீட்டில் செய்யற வைத்தியத்துல நமக்கு எல்லாமே சரி ஆயிரும் அதுவும் நமக்கு வந்து சீக்கரமாகவும் வந்து சரி ஆயிரும் நம்ம வந்து இதுக்காக வந்து ஹாஸ்ப்பிட்டல் போகிற அவசியம் வந்து இருக்காது வீட்டு வைத்தியந்தான் வந்து என்னைக்குமே பெஸ்ட்டு எப்பமே வந்து வீட்டில் வந்து நம்ம கிட்ட செடி அந்த மாரிலாம் நேச்சுரலாக இல்லாட்டியும் வந்து நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில எல்லாமே வாங்கி வச்சுக்கிலாம் துளசி பொடி அடிமதுரம் ஓமவல்லி ஆடாதொடை அந்த மாதிரி பொடியாகவே இப்போலாம் விற்கித்து நம்ம அதை வாங்கி வச்சிகிட்டு கூட நம்ம எல்லாமே பண்ணலாம் அதனால் வந்து இப்போ வந்து சிட்டியில இருக்கிறவங்கலாம் வந்து எதாச்சும் ஒன்றுனா இப்போ ஹாஸ்ப்பிட்டலுக்குதான் போகறாங்க அது வந்து தேவை இல்லாதது